நான் என்னோடய மொபைல் கேமராவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீலு ஷார்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துருக்கேன் நான் டிக்டாக் வந்த டைம்லையே நான் வந்து எடுத்துருக்கேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோன்றது ஜஸ்ட்டு ஒரு மூவ்மெண்ட் இல்லை ஆனால் வீடியோ அப்படின்றது நம்ம என்ன பேசினோம் நம்மளோடய ஆக்ஷன்ஸ் அது பேசும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு இடத்துல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணிணோன்றத அதுஅ நம்ம திருப்பி எத்தனை வருஷம் கழிச்சி பார்க்கும் போதும் அப்போ நம்ம அப்படிலாம் இருந்துருக்கோல்லை அப்படின்றத நம்ம லைவாக நம்ம மை மைண்டுக்கு கொண்டு வரும் அது ரொம்ப வந்து மெமோரபிலாக இருக்கும் ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் அந்த வீடியோவை பார்க்கும் போதும் ரீல்ஸை பார்க்கும் போதும் அந்த ஃபோட்டோவை விட அதிக எமோஷன்ஸ் அதில் இருக்கும் ஃபோட்டோவை வந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு ப்ளாங்க் பேஜ் மாதிரி அதில் ஜஸ்ட்டு ஒரு ஆர்ட்டு மாதிரி ஃபோட்டோ அது வந்து ஆனால் ரீல்ஸோ இல்லை ஷார்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் சில ஆக்ஷன்ஸ் எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்பவே மனதுக்கு க்ளோஸபிளாக இருக்கும்